ம் ஹலோ ம் ஆமாம் ஆ ஓகே உங்க நேம் சொல்லுங்கள் நீங்கள் தானே சென்னையில ஆடிஷன் வச்சப்போ வந்தது ஓகே சில கொஸிடின் உங்கள்ட கேட்கணும் கேட்கலாமா எதுக்கு நீங்கள் இந்த சினிமா இண்டஸ்டிரிக்கு வரணும்ன்ட்டு ஆசைப்பட்றிங்க ம் ஓகே ஒரு டேரக்டரை வந்து ஒரு ரெண்டு சென்டன்ஸிள் வந்து இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னா என்ன சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு ஆங்க்கராக சாரி ஒரு ஆக்டராக

சரி அப்போ வந்து ஒரு லவ் சீன் எதாவது ஒரு ரெண்டு சென்டன்ஸ் நடிச்சு காட்ட முடியுமா ஒரு கேர்ள் வந்து ஒரு சாரி ஒரு பாய் வந்து ஒரு கேர்ள்க்கு ப்ரொபோஸ் பண்ணுற சீன் அந்தமாதிரி லவ் சீன் ம் யெஸ் ஆ ஓகே என்ன மூவிலந்து எந்த மூவிலந்து ட்ரை பண்ண போகறீங்க ஆ ஓகே ஃபைன் ம் ம் பண்ணுங்கள் ஓகே ஓகே சொல்லுங்கள் சூப்பர் சூப்பர் நல்லாருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீலோட சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பட் ஓகே உங்களுக்கு வந்து அந்த கேர்ள் இல்லாததுனால உங்களுக்கு நீங்கள் அப்படி ப்ளைனாக சொல்லுறதுனால ஓகே நல்லாருந்துச்சு ரொம்ப நல்லாருந்துச்சு ஓகே ஓகே நேரில் வந்து கம்மிங் ட்வெண்ட்டி வந்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா அப்போ வந்து நாங்கள் வந்து திருச்சியில் வந்து ஆடிஷன் வைக்க போகறோம் உங்களால வர முடியுமா ஆ ஓகே அப்போனா ஓகே

ம் ஓகே ஃபைன் தேங்க் யூ